எங்கள் பகுதி ஆளும் முக்கிய அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுக கட்சி வந்து உருவா ஆண்டுகிட்டு இருக்குது இப்போது அரசியல் கட்சி அதுதான் அது எப்படி உருவாகியதுன்னா அவங்க அப்பா மு கருணாநிதி அவர்கள் அவர்கள் வந்ததுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் இருந்தார் அதன் மூலயமாக காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு வந்து தனிக்கட்சியாக ஆரம்பித்தாங்க அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் அது என்ன காரணம்னு தெரியலை அதுதான் தெரிஞ்ச காரணம் அந்த கட்சி உருவாகுவதற்கு எங்கள் மாநிலத்தில் வந்து நிறையவே வந்து கட்சி மெம்பெர்ஸ் மக்கள்தான் ஒரு கட்சி உருவாகுவதற்கு முக்கிய காரணம் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அந்த மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிணாங்க அதன் மூலயமா வந்து அவர் உருவாகினாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிணாரு க கலைஞர் கருணாநிதி வந்து தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிணாரு அது அது அது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய கருத்து